தமில்நாட்டில் தமிழ் வந்துட்டு முக்கியமான ஒன்றாக இருக்குது ஆனால் தமில்நாட்டிலேந்து வெளியில் போய் வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும் போது தமிழ் மொழி அவங்களுக்கு உபயோகப்படவில்லை அதனால் பிற மொழிகளை கற்றுக்கணும் ஒரு கட்டாயம் இருக்குது அந்த கட்டாயத்துனால் இப்போ வேறே மொழிகள் கற்றுக்குறாங்க அதையும் வந்துட்டு இங்கே பேசுகிறப்போ மற்றவங்களுக்கு அது புரியாது அதனால் தமிழ்மொழி அழிந்து வருகிறது ஆதிகாலத்துலெலாம் தமிழ்மொழி வந்துட்டு தாய் மொழியாவே இருந்தது இப்போ தாய் மொழி தமிழுங்கிறதையும் சில பேர் மறந்துட்டாங்க தமிழை தவிர தமிழ் அப்படியே பேசுனா தமிழ் தெர்யல அவங்களுக்கு வேறே வேறே மொழிகள் பேசுறாங்க அதனால் பேசுகிறத்துக்கே முடியாத நிலைமைல இருக்காங்க இப்போ இப்போ நானும் ஏன் எனது நண்பனும் பேசிக்கிட்ருக்கிறப்போ தமிழில் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியல அவங்களுக்கு வேறே பிற வேறே மொழிகள் வருது பேசுகிறத்துக்கு ஆனால் நமக்கு அது புரியாது அதை நம்ம தெரிஞ்சிக்கணுன்னா அதை நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறப்ப எதிர்பார்ப்பு நமக்கு வருது ஆஹா அவங்கலாம் பேசுகிறாங்களே அப்போ நம்மளும் கற்றுக்கணுமே அப்படிங்கக்குள்ள நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரனால நமக்கு அந்த மொழி கற்றுக்கணுன்னு ஆசை வருது அதனால் நம்ம தமிழை மறந்துடுறோம் இப்போ ரெண்டாயிரம் வருடம் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு தமிழ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா தமிழ் என்றும் சாகாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ தமிழ் வந்துட்டு இவ்வளோ காலம் இருந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் தமிழ் இருக்குமா அப்படின்னு சொன்னால் நிலையான ஒன் நிலையான ஒன்று தமிழ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் வந்துட்டு வேறே வேறே மொழிகள் வர வர தமிழ் மொழி அழிஞ்சிக்கிட்டே வருது இப்போ சின்ன குழந்தைங்க கூட தமிழை த தமிழ் தெரியாது வேறே மொழிகள் தான் பேசுகிறாங்க இப்போ தமிழில் நம்ம ஒன்று கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறே மொழிகள் தான் பேசுகிறாங்க எடுத்துக்காட்டாக ஒரு ஒன்று சொன்னால் இங்கிலீஷ் சொல்லலாம் இங்கிலீஷ் வந்துட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்கள்கிட்ட போயிட்டு ஹா வணக்கம் அப்படின்னு சொன்னால் ஹாய் ஹலோ அப்படின்தான் சொல்கிறாங்க அதனால் தமிழ் வந்து முற்றிலும் அழிஞ்சிக்கிட்டு வருது தமிழ் அழியாமல் இருக்கணும் தமிழ் வந்து நமக்கு முக்கியம் தமிழ் வந்து நம்ம தாய்மொழி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் பேச தெரியலேனா தான் வெட்கமா இருக்கணும் ஆனால் நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்னா அசிங்கப்பட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஆனால் நமக்கு தமிழ் மொழி தெரிந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்மொழி நமக்கு முக்கியமான ஒன்றாகும் தமிழுக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது தமிழை பற்றி நிறையா பேர் பேசிருக்காங்க தமிழ் என்றும் அழியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது நம்ம பாரதியார் பெரியார் இவங்கெல்லாம் தமிழுக்காக நல்லா இது பண்ணிருக்காங்க நம்ம காந்தி நம்ம நாட்டுக்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துருக்காங்க தமிழ் வந்துட்டு அழியாம இருக்கணும் அப்படிங்கிறத்துக்காக நம்ம தான் போராடணும் ஒழிஞ்சி மற்றவங்க நமக்காக பேசமாட்டாங்க தமிழ் வந்துட்டு வாழ்க்கையிலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கணும் தமிழ் மொழி என்றைக்கும் சாகக்கூடாது தமிழ் மொழி மட்டும் அழிஞ்சிட்டுனா தாய் மொழி அப்படிங்கிறது வந்து யாருக்கும் இல்லாமல் போய்டும் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு அவர் அவர் தாய்மொழி இப்போ கர்நாடகா காரங்களுக்கு கர்நாடகா மலையாளத்துக்கு மலையாளம் இது மாதிரி வரப்போ தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசணும்னு கட்டாயம் வச்சாங்கன்னா தமிழ் என்றுமே அழியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எதிர்பார்க்குறேன் சென்னையில் ஃபுல்லாவே எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொல்கிறாங்க அதனால் அதை மாதிரி இருக்கக்கூடாது மோஸ்ட்லி அப்படி யாரும் சொல்லல இந்த மாதிரி சில கம்பெனிஸுக்குலாம் போனால் தமிழில் பேசாதீங்க இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ